ஆ ஜெயினிகா ஹோட்டலா ஆ எனக்கு வந்து ஒன் ப்லேட் வெஜ் பிரியாணியும் டூ ப்லேட் வெஜ் கட்லட்டும் எனக்கு வேணும் ஆ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்

ஆ அதில ஒன்று போட்ருங்க எனக்கு ஆ வந்து சிக்கன் மஞ்சூரியன் சொன்னிங்களே அது மட்டும்

ஆ ஓகே அதில ஒன்று போட்ருங்க காய்கறிலாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா ஆ ஜூஸ் ஐட்டம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிவிட்டு கடைசியாக கேட்குறோம் கடைசியாக வந்து என்ன ஜூஸ் எல்லாம் இருக்கு ஆ லெமன் ஜூஸ்ஸே எங்களுக்கு போட்ருங்க ஆ வேறு எதுவும் வேணா

ஓகே அப்போ அதுலையும் ஒன்று போட்ருங்க அது எவ்வளோ

ஓகே இதுவும் நான் மொத்தமாக ஆர்டர் பண்ணதுனால டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்கா ஆ ஓகே அதில ஓகே நான் வந்து இப்போ சாப்ட்டுவிட்டு இன்னோ எதாவது நாங்கள் ஆர்டர் பண்ணா டெலிவிரி பண்ண முடியுமா ஆ ஓகே ஆ அட்ரஸ் வந்து புதுக்கோட்டையில முத்துராமன் ஸ்ட்ரீட் ஓகே கேஷ் ஆன் டெலிவரியே சார் தரோம் ஆ ஓகே நாங்கள் இப்போ ஆ ஓகே ம் ஆ ஓகே தேங்க் யூ மேம்